நிறைய வந்துட்டு இருக்குது நம்ம ஊர்லயே வந்துட்டு அருங்காட்சியகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி மெமோரியல் ம்யூசியம் அப்படின்ட்டு மதுரையில் இருக்குது அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோழமண்டலம் சோழமண்டர்ல மண்டலத்தில் வந்துட்டு வே சோழர்கள் ஆண்ட சோழமண்டலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது கவர்மெண்ட் ம்யூசியம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னோன்னு சென்னையில் இருக்குது அங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னால் காந்தி வந்துட்டு யூஸ் பண்ண அந்த கதர் ராட்டினத்துக்கு வந்து அவர் ஒரு இது யூஸ் பண்ணிருப்பார் கதர் ராட்டினம் ஸோ அந்த இது வந்துட்டு அங்கே இன்னும் இருக்குது காட்சி பொருளாகத்தான் இருக்குது அப்புறம் வந்துட்டு பழைய சோழர்கள் வ வாழ்ந்த அந்த இடத்துல வந்துட்டு அவங்க யூஸ் பண்ண எல்லா திங்க்ஸுமே வந்துட்டு இன்னும் வந்து அருங்காட்சியகத்தில் வச்சிருக்குறாங்க அவங்களோட அவங்களோட புத்தகங்கள் அப்புறம் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ண வந்துட்டு பாத்திரங்கள் அப்புறம் அவங்க அவங்க வந்துட்டு யூஸ் பண்ண வீணை வயலின் இந்த மாதிரி நிறைய வந்து அருங்காட்சியகத்தில் வச்சிருக்குறாங்கள் அது போய் நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு நல்லாருக்கும் பார்வை நேரம்னு வந்து பார்த்தீங்கன்னா அது பத்து டூ நாலு வரைக்கும் இருக்கும் மார்னிங் பத்துலருந்து ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணி வரைக்கும் தான் அதுக்கு மேலே நீங்கள் போனிங்கன்னால் அலோவ் கிடையாது உங்களுக்கு